நான் இப்போது பார்த்திங்கன்னா ரீசெண்ட்டா ஒன் ப்ளஸ் மொபைல் ஒன்று வாங்கியிருந்தேன் அது அமேசானில் போட்டு வாங்கியிருந்தேன் ப்ளஸ் அதில் எனக்கு ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கேமரா க்ளாரிட்டி ப்ளஸ்ஸு மொபைலோடய பேட்ரி பேக்கப் ப்ளஸ்ஸு ஃபோன் யூஸேஜு ப்ளஸ்ஸு அட்வான்டேஜ் மாடலுங்கறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜு மற்றபடி லேட்டஸ்ட் டெக்னாலஜினாலே யூஸேஜு எனக்கு இன்னும் வேகமாகவும் மற்ற விஷயங்கள செய்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ப்ளஸ் என்னோடய வேலைகளை இன்னும் ஈஸியாக்கி ப்ளஸ்ஸு டைம்மையும் சேவ் பண்ணுற விதத்தில் எனக்கு இப்போ இருக்கிற மொபைலும் அதனோடய அட்வான்டேஜும் எனக்கு ரொம்ப வேகமாகவும் ஃபாஸ்ட்டாவும் எனக்கு ரொம்ப பெட்டராவும் இருக்குது